சரிங்க நான் ஆரம்பத்தில் இருந்தே டீடியல்ஸா சொல்கிறேங்க நான் வந்து சென்ட்ரிங் வேலை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் வந்து அந்த வேலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து ஒரு ஹெல்பராக தான் போய்ட்டு இருந்தேன் அந்த வேலை பற்றி எனக்கு தெரியாது போவேன் அவங்க எடுத்துக் கொடுக்க சொல்கிற சாமான்த்த எடுத்துக் கொடுப்பேன் அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதுவும் மேஸ்திரி என்ன வேலை சொல்கிறாரோ இல்லை கூட வேலை தெரிஞ்சவங்க என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ அதை ப அதை செய்வேன் அப்படியே வந்து செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ஒ ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வேலையை பற்றி அந்த தொழில் நுணுக்கத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே செவத்து மேலே ஏறி சென்ட்ரிங் அடிக்க கற்றுக்கிட்டேன் சென்ட்ரிங் அடித்து கற்றுக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்பி வேலை கம்பி எல்லாம் வந்து ரிங்கு ரிங்கு வளைக்கணும் கிராங்க் அடிக்கணும் அப்பறம் பென்ட்டு போஸ்ட்ரு அடுக்கில் வந்து கிங்க் அடிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வேலை தெரிஞ்சவங்க கிட்டே வந்து நானாக கேட்டு கேட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படினு வந்து கேட்டு கேட்டு வந்து தெரிஞ்சிக் தெரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த வேலையை ஃபுல்லாக வந்து நான் கத்துக்கிறத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நானும் ஒரு ஒரு திரும்ப வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் வந்து சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போய்ட்டுருந்தேன் அப்போ ஆரம்பத்தில் போகிறப்பல்லாம் வந்து எனக்கு முந்நூறுபா சம்பளம் ஒரு நாளைக்கு போனோமுனா அப்புறம் அப்படியே வந்து படிப்படியாக வந்து வேலை தெரிஞ்சதுனால் வந்து சம்பளம் ஒரு நூறுபா சேர்த்து வாங்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போல்லாம் வந்து சம்பளம் பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு வந்து ஆயர்ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு போய் சாயந்தரம் ஆறு மணி வரைலும் வேலை செஞ்சோமுனா ஆயர்ரூபா சம்பளம் கொஞ்சம் நாள் வந்து சம்பளத்துக்கு வேலை எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருந்தேன் சம்பளத்துக்கு போய்விட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை வந்து தனித்தனியாக வந்து தனியாக வந்து வேலைலாம் நல்லா தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டி ஒரு ஒரு வேலை வந்து தர்றேன் த தனியாக செஞ்சுப்பாருன்னு மேஸ்திரி வந்து கூப்பிடுவாரு மெட்டீரியல் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க மெட்டீரியல் போட்டு செய்கிற அளவு வந்து நம்மட்ட காசு எல்லாம் அப்போல்லாம் இருக்காது அது சாமான் வாங்கிப் போட்டு செய்கிற அளவுக்கு வந்து அதெல்லாம் முதலீடு அதிகமாக வேணும்ங்கிறதனால நான் வந்து அவங்களே ஜாம் மெட்டீ மொதல் சாமான கொடுத்துருவாங்க நான் போய் அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக் கொடுப்பேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஆள் வெச்சு செய்வேன் ஒரு நாலு ஆள் வெச்சு தனித்தனியாக ஒ ஆ ஒரு கட்டடம் தனியாக செய்வேன் அப்புறம் வந்து வேலை இல்லைனா திரும்ப சம்பளத்துக்கு வேலைக்குப் போவேன் கொஞ்சம் நாள் அப்படியே செஞ்சுட்டு அப்புறம் இப்போ வந்து பெர்மனெண்ட்டாகவே தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இன்ஜினியர் கிட்டே வந்து ஈரோட்டில் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்குனா ஒரு பத்து பேருனா பத்து பேருனா பத்து பேர் ரெகுலராக வர மாட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து நா அஞ்சு பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு ஆறு பேரு வருவாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேர் லீவ் போட்டுருவாங்க அவரேஜாக பார்த்திங்கனா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து வேலை செய்வோம் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு போகணும் சாயந்தரம் ஆறு மணி வரைலும் வேலை செய்யணும் ஒரு கட்டடம் வந்து முடிக்கிறதுனாலே வந்து அதெல்லாம் அவ்வளோ சிரமமா அவ்வளோ சீ சீக்கிரமாகல்லாம் வந்து முடியாதுங்க அதில் ஏகப்பட்ட வந்து கஷ்டங்கள் எல்லாம் நிறையா கஷ்டங்கள் இருக்குது எங்கள் வேலையே வந்து உடல் உழைப்புக்கு கடினமான வேலை அந்த கடினமான வேலையும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டுருப்போம் நாங்கள் சென்ட்ரிங் வேலைக்கு போறவங்க பாத்தாலே எல்லோருமே வந்து அது வந்து ஒரு விருப்பப்பட்ட தொழிலா பார்த்து தான் வந்து செஞ்சிட்டுருப்போம் யாருமே வந்து அதை வெறுத்தெல்லாம் வந்து செய்ய மாட்டோம் அப்போ பத்து பேர் வெச்சு வேலை செய்றதுனால அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து டெய்லியும் சாயந்தரம் ஆனால் செலவுக்கு காசு கேட்பாங்க அதுவும் நாம் குடுத்தாகணும் அப்புறம் அவங்க வீட்டு வீட்டில் வந்து ஏதாவது திடீர்னு வந்து ஏதாவது செலவுன்னாலும் வந்து நாம் தான் குடுத்தாகணும் ஏன்னா அவங்க நம்ம கிட்டே வேலைக்கு வர்றாங்க நம்மளை நம்பி வர்றாங்க அவங்களுக்கு நாம் தான் குடுத்தாகணும் அப்புறம் வாரம் வாரம் சம்பளம் வந்து சனிக்கிழம ஆனால் சாயந்தரமானா சம்பளம் கொடுத்துடுவோம் அது இல்லாமல் வந்து பாதுகாப்பாக அவங்கள வந்து வேலை வாங்கணும் மெயினுக்கு மெயின்னு இதே வந்து அவங்கள பக்கத்தில் நின்று பாதுகாப்பாக வந்து வேலை வாங்கணும்ங்க அவங்க வந்து அசால்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து ஏமாந்தாலே வந்து இதில் அதில் உயிர் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக வந்து அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே நின்று வேலை வாங்கணும்ங்க திடீர்னு வந்து ஏதாவது வந்து கட்டடத்தில் விபத்து ஏற்பட்டாலோ என்ன ப என்ன நடந்தாலும் வந்து அதுக்கு ஃபுல்லாக முழு பொறுப்பு நாம் தான்ங்க நாம் தான் நம்ம ச கை காசு போட்டு செலவு பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாக்கணும் இப்போது ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து நான் தனியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஈரோட்டில் தான் வேலை செய்கிறேன் அந்த மேஸ்திரி வந்து ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப பழக்கங்க அவர் வந்து நம்மளை நம்பி வந்து ஒரு நாலஞ்சு கட்டடம் கொடுத்துருக்காரு அந்த வேலையும் வந்து நான் வந்து சொன்ன ட சொன்ன டைமுக்கு வந்து காங்க்ரீட்னா அந்த டைமுக்கு வந்து காங்க்ரீட் கொடுத்துருவோம் நைட்டும் பகலும் வேலை செஞ்சாவது காங்க்ரீட் கொடுத்துருவோம் அதனால் வந்து அவர் ரொம்ப பிடிச்சதுனால வந்து என்னை தவிர வேறு யாரையும் வந்து அவர் கூப்பிட மாட்டார் நானே லீவு போட்டு இருந்தாலுமே அனுப்புவேன் அவர் வரட்டுங்க அவர் வந்த பின்னாடி அந்த வேலை செய்யலாம் அப்படினே வந்து அந்த அளவு வந்து நம்பிக்கையாக வந்து வேலை சொன்ன டேட்டில் வந்து கரெக்டாக வந்து எந்த குறையும் இல்லாமல் அவருக்கு வந்து நான் செஞ்சுக் கொடுத்துருவேன் ஓபி இப்போ வந்து என் என் கூட வந்து ஒரு பத்து பேர் வெச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ரெகுலராக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் லீவ் போட்டுருவாங்க ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் கம்பல்சரி லீவ் போட்டுருவாங்க ஆளுங்க வரமாட்டாங்க அஞ்சு நாள் தான் வேலைக்கு வருவாங்க முதல்ல வந்து மெயின்னா வந்து எங்கள் தொழில்ல பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வேலை செய்யணுங்க நாம் வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அது பக்கத்தில் நின்று வேலை வாங்கணும்ங்க அவங்கக்கிட்ட நான் பக்கத்துல இல்லைனாலே வந்து அவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டாக வேலை செய்வாங்க அந்த அவுட்டன் ஆகாது ஆனாலும் வந்து அவங்களும் வந்து எந்த குறையும் இல்லாமல் வந்து செஞ்சுக் கொடுத்துருவாங்க இந்த டைமில் இந்த டேட்டுக்கு காங்கிரீட்டுன்னா அந்த டேட்டுக்கு வந்து காங்க்ரீட்டு வந்து செ போய் மேஸ்திரிக்கிட்டே சொல்லிவிட்டோம்னா அவர் வந்து பசங்ககிட்டயும் பசங்ககிட்டயும் இந்த டேட்டு காங்க்ரீட்டு அதனால வேலையை முடிச்சுட்ருணும்னா அவங்களும் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சு வேலை எல்லாம் கரெக்டாக செஞ்சுக் கொடுத்துருவாங்க அது மாதிரி நம்பிக்கையான பசங்க தான் வந்து வேலை செய்கிறாங்க என் என்னோடய தொழில் வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இனி வே நான் வேலைக்கு போகிறப்போ வந்து எனக்கு அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது இன்னைக்கு வந்து எத்தனை மாடியாக இருந்தாலும் தனியாக கட்டுற மாதிரி வந்து வேலை தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டேன் அந்த இப்போல்லாம் வந்து ஈரோட்டுக்குள்ளே வந்து அஞ்சு மாடி ஆறு மாடி எல்லாம் வந்து நாங்கள் வந்து தனியாகவே தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம் எல்லாம் வந்து ஒரு ஃபேன் சைக்கிள்லேந்து எல்லாமே வந்து பாதுகாப்பாக ஏற்றி இறக்கி எந்த எ என் ரூஃப்புக்கு வந்து எத்தனை ராட் போடணும் எல்லாமே வந்து அந்த மே மேப்பு மட்டும் அவர் இன்ஜினியரு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துடுவாரு ராடு வந்து டோட்டலாக கொண்டாந்து இறக்கிருவாங்க அதுக்கு வந்து எத்தனை ராடு என்னென்ன ராடு போடுறதுல இருந்து எல்லாமே ஏ டு இஜெட் வேலை வந்து இந்த பன்னெண்டு வருஷத்துல வந்து அந்த தொழில் சென்ட்ரிங்கு உண்டான தொழிலோட நுணுக்கங்கள் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அந்த மேஸ்திரி வந்து அந்த இன்ஜினியர் வந்து வேலை வந்து என்னை விட்டுட்டு வேறு யாருக்கும் விடவும் மாட்டார் அவர் வந்து மா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வருவார் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போயிடுவாரு இன் மேலே ராடு வே போட்டு இருக்கறத பார்த்துட்டு இது வரைலும் வந்து ஒரு குறைக்கூட சொன்னது இல்லை அதே மாதிரி கொறை சொல்கிற அளவு எனக்கு டவுட்டாக இருந்தாலும் அவர் இன்ஜினியரு வந்து ஒரு டைமுக்கு நாலு டைம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்முக்கு இப்படி இப்படி பண்ணலாமாங்க சார் அப்டி பண்ணலாமாங்க சார்னு கன்ஃபார்மாக கேட்டுக்குவேன் அதனால வந்து அவர் வந்து நீ எதாக இருந்தாலும் பரவாயில்ல நீ கேட்டு செய்கிற அப்படி வந்து கேக்காமல் செஞ்சு திரும்ப அதை பிரித்து செய்கிறதுக்கு நீ ஒரு டைமுக்கு நாலு டைம் வந்து கேக்கிறது ரொம்ப நல்லது அதனால இப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோ இதனால வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது ஒருவேளை நீ தப்பாக ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டினா திரும்ப வந்து அதை நான் வந்து பார்த்து அது தப்பாக ஆயிடுச்சுனா திரும்ப பிரித்து திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து செஞ்சோமுனா அது ஆள் கூலியில் இருந்து மெட்டீரியல் கூலியில் இருந்து எல்லாமே வந்து எல்லாமே நஷ்டப்படணும் அப்படிங்கிற இதுனால் வந்து அது மாதிரி செய்கிறதில்ல ரொம்ப நம்பிக்கையாக வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இத்தனை வருஷமா வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன் என்னோடய வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை சென்ட்ரிங் வேலை ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சிட்ருக்கிறேன்